விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸ் வந்து எப்புன்னா ஒரு ரிலாக்ஸ் நமக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குறது தட் மீன் இப்போ நம்ப ஒரு டிப்ரெஷன் ஃபெய்லியர்ஸ் சேட்னஸ் அலோன் இந்தமாதிரி எதாவது இதில் இருக்கும்போது சுவிட்சுவேஷன் இருக்கும்போது நம்ப ஸ்போர்ட்ஸில் போயிவிட்டு இன்வால்வ் ஆயி அது ஃபுல்ஃபிலாக லவ் பண்ணி இறங்காமல் அதில் வந்து நமக்கு வந்து ரிலாக்ஸ்சேஷன் கிடைக்கும் தட் மீன் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுல வந்து விளையாட்டில வந்து வரக்கூடிய காயங்கள் வந்து வீரத் தழும்புனுவாங்க வீரத்தழும்பு கபடி எக்ஸாம்பிள் கபடி கபடியில எல்லாமே வீரத்தழும்பு ஏனாம தன் உயிரக்கொடுத்து அடிபட்டு விளையாடுறாங்க அதில் கபடியில ஜம்ப்படிப்பான் கீழே உட்காந்துருவான் கை கழத்தி தேயும் அந்த காயங்கள்லாம் ரொம்ப வீரத்தழும்பு அதாவது நம்ம தமிழ்நாட்டில பாரம்பரிய விளையாட்னாவே கபடி தான் கபடியில அடிப்பட்றப்போ காயம் எல்லாம் என்ன சொல்வாங்க வீரத்தழும்பு அந்த மாரி காயங்கள் இருக்கும் அந்த மாரி இப்போ எஜிகேஷன் மினிஸ்டர்னே சொல்லாம் அவர் வந்து இப்படி அடிபடுறதுக்கு விளையாட்டுத்துறையில என்ன எடுக்குறாங்கனா ஜஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நடக்குற எல்லா பிளேஸ்லயும் ஃபர்ஸ்ட் எயிட் கண்டிப்பாக இருக்கும் பிகாஸ் ஃபர்ஸ்டு எயிட் கிட் இருக்கணும் ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் பிகாஸ் எதோ ஒரு ரொம்ப அர்ஜென்டான இஞ்சூரினா ஆம்புலன்ஸில் கூட்டுப் போவாங்க ஃபர்ஸ்டு அப்போயே இந்த மாரி ஸ்கிராச் அதாவது தேஞ்ச முட்டி தேஞ்சிருச்சு கைகால் தேஞ்சிருச்சு பிளட் வருது அப்புனா இந்த ஃபர்ஸ்டு எயிட் கிட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இதே சுலுக்காயிருச்சு இந்த மாரி தான் எதா வீங்கிருச்சுனா அப்போ பேன்டேஜ் போட்டுருணும் அது தான் ஃபர்ஸ்ட் எயிட் கிட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எயிட் கிட்டில எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி சொல்லப்போனால் எல்லாமே கம்போர்டாக இருக்கணும் இது வந்து விளையாட்டுத்துறையில் வந்து